என் மகன் அதாவது பிஇ பொறிய பொறியாளர் அதுக்கு படிக்கணும்னு நான் நினக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமு அந்தமாதிரி எழுத குள்ளே ஒரு டிகிரி காமினிக்கேஷன் அதாவது டிகிரி கேட்குறாங்க அப்போ நான் டிப்ளமோ அது மாரி கம்மியான ஒரு படிப்பு படிச்சாங்கன்னா அதற்கான கம்மியான வேலைக்கு தான் போகமுடியும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி எழுத முடியாது அதனால் தான் நானு பிஇ படிக்க வைக்கணும் அப்படின்னு நான் நினக்கிறேன் ப